அடிப்படையில் எங்களுடைய மொழி தமிழ் மொழிகிறதுனால ரேடியோ டிவி செய்தித்தாள் பத்திரிக்கை போன்றவற்றில் வர்ற தமிழை ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கிறோம் பர்ட்டிக்குலராக ரேடியோவில் வந்துட்டு அப்போது ரேடியோவில் வாசிக்கும் போது தமிழ்மொழி உச்சரிச்சு கேட்கும்போது நம்மளை ரொம்ப இனிமையாக இருக்கும் அதே மாதிரி டிவி செய்தித்தாளில் பார்க்கும்போது நமக்கு அந்த கோடிங் எல்லாமே தமிழ் சேனலில் உச்சரிக்கிறாங்க ஸோ அந்த இடத்தில் புரிகிற மாதிரி எல்லாேருக்கும் இந்த சைகை மொழியில் முதற்கொண்டு புரியாதவங்களுக்கும் புரிகிற மாதிரி தமிழில் வந்து நல்ல உச்சரிப்போடு புரிய வைக்கிறாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தமிழ் எல்லாேருக்கும் பிடிச்ச மொழி